ஹலோ ஆ மேம் எனக்கு நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு பர்ட் டே ஃபங்க்ஷன் இருக்குது வீட்டில் அதுக்கு கேக்கு ஆர்டரு பண்ணணும் ஆ சிங்கிள் கேக்காக இருந்தால் எவ்வளோ கேஜிஸ்வைஸ் ரேட்டு வேணும் எனக்கு டூ டயர் த்ரீ டயராக இருந்தால் எவ்வளோ கேக்கோடய ரேட்டு அப்படின்ட்டு ம் ம்

ஓகே ம் ம் ஃப்ளேவரும் ஆட் பண்ணணும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி குழந்தையோட இது அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி தருவீங்களா

ஆ ஃபோட்டோஸ் வேண்டாம் பிடிச்ச அந்த க டிஸ்னி கேரக்டரு அந்த மாதிரி போட்டு தரணும் ஆ ஆ தனி சார்ஜஸ் ஆகுமா நான் நிறைய இடத்துல விசாரித்தேன் ஓரளவுக்கு சார்ஜஸ் உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குதுன்னாங்க நீங்களும் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க ஆ ஆ அப்படிங்களா குவாலிட்டிவைஸ் நல்லா இருக்கும்ங்களா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது ம்

ஓகே ஓகே ஓகே எப்போது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீக் வேணும் எப்போ நான் உங்களுக்கு பிஃபோராக வந்து சொல்லணும் ஓகே ஒரு த்ரீ கேஜி கேக் வேணும் எனக்கு ரெண்டு டயர் அந்த டூ டயர் மாதிரி ஹைட் வர மாதிரி பண்ணி தரணும் நான் பிக்சர் வந்து உங்களுக்கு நாளைக்கு நாளான்னிக்கு நான் வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணி விட்டுருறேன் அந்த மாடல் வச்சு எனக்கு பண்ணி கொடுத்துருங்க

ஆ ஓகே இன்னொன்றும் இந்த ரெண்டு நாளைக்கும் நாளைக்கு நாளான்னிக்குள்ள இன்னொரு கேக்கும் வேணும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டோடய பாப்பாவுக்கு பர்ட் டே சர்ப்ரைஸாக நான் ஒரு கிஃப்ட்டு அனுப்பணும் அவங்க வீட்டுக்கு அந்த மாதிரியும் டோர் டெலிவரி மாதிரி அட்ரெஸ் கொடுத்துட்டா அனுப்புவீங்களா ஆ ஓகே நான் அப்போ அவங்க வீட்டு அட்ரெஸ்ஸும் கொடுத்துர்றேன் உங்களுக்கு அதுக்கு பேமெண்ட் இப்போ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அமுச்சுடுறேன் என்னோடய வீட்டு விசேஷத்துக்கான கேக்குக்கு நான் உங்களுக்கு எப்போது பேமெண்ட் அட்வான்ஸ் பே பண்ணணும்னு சொல்லுங்க நான் பே பண்ணிடுறேன் ஆனால் ரேட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க கஸ்டமைஸ் பண்ணியும் வேணும் குவாலிட்டியும் இருக்கணும் ஆன் டைம் டெலிவரியும் இருக்கணும் அது தான் மெயினு நிறைய இடத்துல டெலிவரி பண்ணும் போது கேக்கு பாதியாக டேமேஜ் ஆகி ஏதாவது ஒரு து டூ டயர் கேக்கில் நிறைய அந்த மாதிரி ஆகுது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும் போது அது என்ன பண்ணிணோன்றதே தெரியாத அளவுக்கு கொலாப்ஸ் ஆகுது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் டெலிவரி நீட்டாக கொடுக்கணும் அந்த மாதிரி சரிங்க மேடம் ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ